குழந்தன்னு பிறந்து எடுத்துக்கிட்டோம்னாக்கா நம்ம குழந்தைங்களுக்கு இன்னிக்கு வந்து மூணு நேரம் ரெண்டு நேரம் மூணு நேரம் இந்த மாதிரி குளிப்பாட்டணும் அந்த காலத்தில் நம்ம அம்மாமார்ங்கல்லாம் வந்து நம்ம அம்மாமார்ங்க நல்லா குளிப்பாட்டினாங்க தாய்ப்பால் கொடுத்தாங்க ஆறு மாதமா தாய்ப்பால் கொடுக்குணும் அதுதான் எதிர்ப்பு சக்தியே நம்ம காலத்துக்கும் எதிர்ப்பு சக்தியே தாய்ப்பால்தான் இன்னிக்கு இருக்க ஜென்ட்ரேஷனெலாம் யாரும் வந்து தாய்ப்பால் சரியாக கொடுக்க மாட்டேறாங்க அழகு போய்விடுன்னு சொல்லிகிட்டு செஞ்சிகிட்ருக்காங்க அப்பெலாம் அம்மாமார்ங்க நம்ம அழகை பார்க்குல நம்ம குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கணும் இவங்க ஹெல்தியாக இருந்தால்தான் நாளைக்கு பசங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு அவங்க நாளைக்கு வந்து ஒரு இது பெண் குழந்தையாருந்தா ஒரு டெலிவரி டைம்மில் இது மாதிரிலாம் சத்து இருக்கும்ன்னு சொல்லி பார்க்குறாங்க இப்போது வந்து அப்படிபட்டு இல்லை எப்படியே போங்க என்னுடைய அழகு கெடக்கூடாதுகிற மாதிரிதான் இருக்குது அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ரெண்டு நேரம் மூணு நேரம் குளிப்பாட்டணும் காலையில் குளிப்பாட்டிடோம்னால் திருப்பி ஈவ்னிங்க்கு ஈரத்துணி வச்சு துடச்சி விடணும் அதுக்கென்னன்ன பாதுகாப்போ உணவு முறையென்னு எடுத்துக்கிட்டிங்னால் உணவு முறையில் கீரை கீரை வகைகள் காய்கறிகள் சூப்பு எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கணும் இன்னிக்கி வந்து செர்லாக் இந்த மாதிரிலாம் கொடுக்கறத தவிர்த்துக்கணும் அதெல்லாம் தேவை இல்லை நம்ம கை பக்குவமாகவே ராகி மாவு விடங்களா ராகி மாவில் எவ்வளோவோ இருக்குது அந்த ராகி மாவு பவுடர் பண்ணி கம்பு கேழ்வரகு கஞ்சி ராகி மாவு கஞ்சி கம்பு கஞ்சி இந்த மாதிரி நம்மளே செஞ்சு கொடுக்கலாம் அதெல்லாம் கொடுத்தா நம்ம குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான சத்திருக்கு ஆரோக்கியமான சத்திருக்கு அதனால்